தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தா காந்தி மெமோரியல் ம்யூஸியம் இது வந்து எங்கேருக்கு அப்படின்னா மதுரையில இருக்குது இங்கே என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா காந்தியோட ஃபோட்டோ அவர் எழுதின புக்கு அவர் யூஸ் பண்ண ப்ராடக்ட் இது வந்து எவ்வளோ நேரம் திறந்துருக்கும் அப்படின்னா காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் மதியம் திறந்திருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஃபார்மர் பிரசிடண்ட் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஹவுஸ் அங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அது வந்து ராமேஸ்வரத்தில் இருக்குது அது வந்து அங்கே வந்து என்ன இருக்குதுன்னா அவர் எழுதின புக்ஸு அவரோட ப்ரேயர் மேட்டு அவரோட ஹோலிபுக்கு அதாவது வந்து குரானும் இருக்குது பைபிளும் இருக்குது பகவத்கீதையும் இருக்கும் அப்புறம் அவர் யூஸ் பண்ண பென் இருக்குது அப்புறம் வந்து அங்கே வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னா டென் ஏஎம் வரைக்கும் பார்த்துக்கலாம் டென் ஏஎம் டு பிஎம் வரைக்கும் பாத்துக்கலாம் அதுக்கடுத்தது சென்னை ரயில் ம்யூஸியம் அது வந்து எங்கேருக்கு அப்படின்னா சென்னையில் இருக்குது இது வந்து பிரிட்டிஷ்காரந்தான் ஃபஸ்ட்டு ரயில் கண்டுபிடித்தான் அவனோட ஃபோட்டோ இருக்கும் அப்புறம் வந்து ட்ரைன் பிக்ஸ் இருக்கும் அதுக்கடுத்தது வந்து டி ம்யூஸியம் ஊட்டி அது வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டி லீவ்ஸ் இருக்கும் அது வந்து காலையில் ஒம்போது மணிலேருந்து சாய்ந்தரம் ஆறுமணி வரைக்கும் நீக்கி இருக்கும் அடுத்தது தஞ்சாவூர் ராயல் பேலஸ் அண்ட் ஆர்ட் கேலரி அங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அது வந்து தஞ்சாவூரில் இருக்குது அங்கே வந்து ஸ்கல்ப்ச்சர்ஸ் இருக்கும் வால்ஸ் இருக்கும் கிங்கோட ஸ்டாச்சுவ் இருக்கும் அது வந்து எத்தனை மணி வரைக்கும் நீக்கி இருக்கும்னா காலைல ஒம்போது டு ஒரு மணி வரைக்கும் நீக்கியிருக்கும் அப்புறம் மூணு டு ஆறுமணி வரைக்கும் நீக்கிருக்கும் அடுத்தது கன்னியாகுமரி பேக்ஸ் ம்யூஸியம் இது வந்து எட்டு மணி வரைக்கும் நீக்கிருக்கும் காலையில் எட்டு மணி டு நைட்டு எட்டு மணி வரைக்கும் நீக்கிருக்கும் அடுத்து ஏ பி ஜே அப்துல் கலாம் ஹவுஸ் சொன்னோம்ல அந்த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெனெஸ்டே வந்து எட்டு ஏஎம் டு சவன் தேட்டி பிஎம் வரைக்கும் இருக்கும் தேர்ஸ்டே வந்து எட்டு ஏஎம் டு சவன் தேட்டி பிஎம் வரைக்கும் இருக்கும் ஃப்ரைடே வந்து எட்டு ஏஎம் டு ட்வல் ஃபாட்டி ஃபை வரைக்கும் இருக்கும் சாட்டர்டே வந்து எயிட் ஏஎம் டு சவன் தேட்டி வரைக்கும் இருக்கும் சண்டேவும் எயிட் ஏஎம் டு சவன் தேட்டி வரைக்கும் இருக்கும்